இப்ப திருவாரூரில் பார்த்திங்கன்னா கல்வி வந்து முன்னாடி விட இப்போ நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம் இப்போ இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டம் வேலை வாய்ப்பு முகாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அதனால வந்து நம்மளோட இளைஞர்கெல்லாம் வந்து மற்ற இடத்திலையும் போய் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து வேலை வாய்ப்பு முகாமில் வந்து வந்து இன்டர்வியூ பண்றதனால நிறையா பேர் வெளில போய் வேலை பார்க்குறாங்க அது வந்து நிறைய குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு நிறைய நெறைய இப்ப திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து திருவாரூர் மா திருவாரூர் மாவட்டத்தில் வந்து உடனே உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்பவே எல்லா மக்களுக்கும் ஹெல்ப்புல்லா இருக்கு அப்புறம் வந்து எஜுக்கேஷன் சிஸ்டம் பற்றி பார்த்தோம்னா எல்லா ஸ்கூல்ஸ்ஸையும் வந்து அவங்க அடிக்கடி போயி ரெகுலரா செக் பண்றதினால அவங்களும் கொஞ்சம் பயந்துக்கிட்டு ரொம்பவே ஸ்கூலை எல்லாம் கரைக்ட்டாக ப்ராப்பராக வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு கோச்சிங் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி மத்திய உணவு வழங்கறதாக இருந்தாலும் சரி எல்லாத்திலையுமே வந்து திருவாரூர் மாவட்டம் வந்து முன்னாடி பின்தங்கி இருந்தாலும் இப்போது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ஜையும் கடந்து கடந்து தான் வந்துகிட்டு இருக்குது அடுத்த அடுத்த ஸ்டேஜ்ஜுக்கு வந்துட்டு இருக்குது அது வந்து எல்லோருக்குமே ரொம்ப ஹெல்ப் இப்போது வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி அவங்களோடய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கு அப்புறம் வந்து அவங்களோடய எஜுகேசன்ஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு முன்னாடி இந்த கோச்சிங் சிஸ்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் கொஞ்சம் சேஞ்ச் இம்ப்ரூமெண்ட்டாக இருக்கு அதனால் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் திருவாரூர் மாவட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கறப்போ அப்புறம் வந்து நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க அவர்களுக்கு எல்லாம் ஒரு முகாம் வந்து மாதிரி ஆர்க்கனைஸ் பண்ணி அதில் நிறைய வெளியில் உள்ள எம்என்சி கம்பனியெலாம் கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து நிறைய அந்த முகாம் ஆரமிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள் வந்து ஸ்பெஷலாக கோச்சிங் சென்டர் எல்லாம் ஆரமித்து அதில் வந்து எல்லோரையும் வந்து அவர்களுக்கு ஸ்பெஷலாக ட்ரெயினிங் கொடுத்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு என்னனெல்லாம் ட்ரெயினிங் இது பண்ணி என்னென்னலாம் கோர்ஸ் பண்ணணுமோ அதை எல்லாம் வந்து ஃப்ரீயாகவே அவர்களுக்கு கொடுத்து அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி ஒவ்வொருத்தவங்களையும் டாலன்ட் ஆக்கி அதுக்கு அப்புறம் முகாம் வச்சு அதில் வந்து நிறைய டாப் எம்என்சி கம்பனி எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்க சொல்லி நம்ம நம்ம மாவட்டத்தில் உள்ள பசங்களை இன்டர்வியூ எடுக்க சொல்லி அதில் வந்து ப்ளேஸ் ஆகிற வந்து அவர்களுக்கும் நல்ல ஒரு சேலரியில் அவர்களும் ப்ளேஸ் ஆகி அவங்க ஃபேமிலியும் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈசியாக இருக்கு இந்த மாதிரில்லாம் திருவாரூர் மாவட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க